ஹலோ ஈரோட்லேருந்து பேசுகிறங்க ரெட் டாக்ஸி புக் பண்ணியிருந்தங்க நாளைக்கு கோயம்புத்தூர் ஏர்போட்டுக்கு போணுங்க இங்கேருந்து ஸோ அதனால என்ன என்ன எத்தனை மணிக்கு வர முடியுங்க என்ன ஏதுங்கிறதலாம் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லி இருந்தேங்க நான் எனக்கு காலையில் பத்து மணிக்கெலாம் இங்கே இங்கே வரக்க இங்கே இருக்கிற மாதிரி வந்துடுங்க ஈரோட்ல ஆமாங்க ஆமாங்க ஈரோட்ல இருக்கணும் காலையில் பத்து மணிக்கெலாம் ஏன்னா அங்கே பன்னெண்டு மணி ஒரு மணிக்கலாம் அங்கே ஏர்போட் போனால் தாங்க எங்களுக்கு அங்கே ஆர ஆரோபிலேன் ஏறுறக்கு கொஞ்சம் நேரம் சரியாக இருக்குங்க ஆமாங்க ஆமாங்க காலையில் பத்து மணிக்கெலாம் வந்துடணுங்க ம் ஆமாங்க ஆமாங்க காலையில் பத்து மணிக்கெலாம் வந்துடுங்க ஆ சரிங்க என்ன எது என்ன எவ்வளவு ரேட்டுங்க கொடுக்கணும் அப்படிங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க வாங்க பேசிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக வர பாருங்கள் ஆமாங்க கொஞ்சம் பத்து மணிங்கிறதை நீங்கள் இங்கே ஒரு ஒன்பதரை மணிக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி வந்துடீங்கன்னால் தான் பிரச்சனை இல்லைங்க ஆமாங்க சரிங்க வந்துடுங்க சரிங்க